ம் நான் வந்து உணவு டெலிவரி ஆர்டரு கொடுத்துருந்தேன் அந்த ஆர்டரில் என்ன ஆச்சுன்னா அது கடைசியில் ரசீது பதிவிறக்கம் செய்ய முடியலை அதனாலே என்ன பண்ணேன் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணியிருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியலை அதனாலே அதுக்கான ரசீதைய டெவலப் பண்ணுறதுக்காக கொஞ் கேட்டிருந்தேன் கேட்டால் அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணிநேரம் ஆச்சு எனக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்குனுச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னால் அது சரியான இன்ஃபர்மேஷனும் இல்லை அதற்கான கோடும் நம்பரும் இல்லை ஓடிபியும் இல்லை அந்த ஓடிபி எந்த ஃபோன்லேருந்து வந்துச்சுங்கிறதும் தெரியலை நான் எங்கே போய் எந்த எந்த ஓடிபியில் எந்த இதில் ஆர்டரு பண்ணணுங்கிறதும் தெரியலை அதனாலே எனக்கு மிகப்பெரிய தலைவலியில் உருவாக்கிடுச்சு அதனாலே நான் அந்த காசை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ண முடியலை என்னால் ரிட்டர்ன் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்தேன் ஆனால் முடியலை அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணேன் அதுதான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணலானு பார்த்தேன் என்னையால் கேன்சல் பண்ண முடியலை அந்த ரசீதையும் பெற முடியலை கடைசியில் எனக்கு ஒன்றுமே புரியலை